ஆ நான் புதுக்கோட்டைலேருந்து பேசுகிறேன் ஆ நான் வந்து காந்தி பார்க்குக்கு போகணும் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க உங்கள் கேபுக்கு ஆ ஓகே நான் யோசித்து சொல்கிறேன் தேங்க் யூ